நம்ம கிராமத்தில் மாடு வளர்த்தப் போது நாங்கள் வந்து ஒரு கொட்டாய் போட்டு அதுக்கு ஒரு கூட்டு அடித்து நாங்கள் பாதுகாப்பு வெச்சு மாடு வளர்த்துக்குவோம் அது அந்தப் பாலை வந்து ஆரோக்கியமாக சாப்பிடம் போது அது நாம் உடம்புக்கு நல்லதான் இருக்கும் கிராமத்து நம்ம நாட்டு நாட்டு மா மாட்டு பால் அதே நகரத்தில் எடுத்துக்குனால் அந்த கயிறு இருக்காது த எப்பொழுதும் தம்பாேக்குல போயினே இருக்கும் அந்த மாடு அதுக்கு அந்த பிய அந்த பேப்பரு பில்லெல்லாம் சாப்பிடும் ஆனால் வந்து ஏதாவது டூ வீலரு போன ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் அந்த மாடு பக்கம் ஒதுங்காது ஆனால் வந்து அந்த பால் சாப்பிட்டா வந்து நம்புளுக்கு அது காலையில் வரையும் நிறைய தொந்தரவு உடம்புக்குலாம் த த தொந்தரவு இருக்காது அதனால் கிராமத்துப் பால் மாதிரி நகரத்துப் பாலும் வருது என்னுடைய கருத்து இது